நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இப்போ பிரியாணி செய்ய போகிறன்னா அதுக்கு தேவையான சிக்கனை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அதோடு இல்லாமல் சிக்கன் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இது எல்லாம் போட்டு நல்லா அதை நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சிப்பேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வெச்சுட்டு எண்ணெ கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்லாம் போட்டு செய்றதுனால உடம்புக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணி வெஜ் பிரியாணி டேஸ்டாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் குக்கரில் விசில் வந்ததுக்கப்பறம் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா சிக்கன் குழம்புக்கு வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான பதத்துக்கு கட் பண்ணி தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு சிக்கன் மசாலா பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நான் எக்ஸ்ட்டா வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் இதல்லாம் போட்டு தனியாக அரைச்சு எடுத்துக்கிட்டு தவா வச்சு சிலிண்ட்ரை ஆன் பண்ணி தவா வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இதல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு வதக்கி எடுத்துக்கிட்டதுகப்புறமா சிக்கன் வதக்கி எடுத்துக்கிட்டு சிக்கன் மசாலா பட்டை கிராம்பு அன்னாசிப்பூலாம் போட்டு வதக்கி எடுத்துட்டு சிக்கனை போட்டு அதுக்கப்புறமா அது ஒரு பொன்னிறம் வரும் வந்ததுக்கப்புறமா தேங்காய் பெருஞ்சீரகத்தலாம் ஊற்றி சிக்கன் மசாலா மிளகாய்த்தூளுலாம் காரம் தேவையான அளவு போட்டுக்கிட்டு அது கூடவே உப்பும் போட்டுகிட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா அந்த நல்ல இன்னும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் லெமன் சாதம் லெமன் சாதத்தில் வந்து லெமனை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி கடுகு உளுத்தம் பருப்பு கல்லப் பருப்பு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா லெமன் சாதத்துக்கு தேவையான பதத்தில் சாதத்தை வடித்து எடுத்து வச்சுக்கணும் லெமன் சாதம் லெமன் சாதத்துக்கு தேவையான பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டதுக்கப்புறமா லெமன் சாதத்தில் அந்த அந்த உளுந்து பருப்பு கருவேப்புலைலாம் போட்டு அதோடு கிண்டும் போது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கேர்ட் ரைஸுக்கு வந்து தயிர் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்புல பட்டை மிளகா இது எல்லாம் எடுத்து வச்சுகிட்டு பச்சை மிளகாய் அப்புறம் கேரட்டு மாங்காய் கருவேப்புல கொத்தமல்லி இது எல்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இது எடுத்து வச்சுக்கிட்டு தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தை அழிய வடித்தாதான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது நல்லா அழிய வடித்ததுக்கப்பறமா தயிர் சாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டு தவா வச்சு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அது கூட பச்சை மிளகாய் கருவேப்புல மாங்காய் கேரட்டு கொத்தமல்லி இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தயிர் சாதத்துக்குள்ளே வந்து தயிரை வந்து ஒரு தவாவில வச்சு அது தனியாக கரைச்சு எடுத்துகிட்டு அது கூடவே சால்ட்டு போட்டால் தான் அந்த சால்ட் நல்லா கரைஞ்சி சாதத்தில் வந்து கல் உப்பு போட போட்டோம்னு வச்சுக்கோங்ளேன் அது ஒரு மாதிரி இருக்கனால அது அந்த தயிர் தாளிக்கும் போது அது கூடயே போட்டு கரைச்சுகிட்டா நல்லாயிருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் நம்ம கிளர்றதுக்கு சாப்பிட வந்து அழிய வடித்து எடுத்துக்கணும் அப்போதான் சாதம் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நல்லா ஆற வச்சு கிளறும்போது அது கூட கொஞ்சம் காய்ச்சின பால் சேர்த்துக்கிட்டா தயிர் சாதத்துக்கு அது ஒரு டேஸ்டாக இருக்கும் அப்புறம் தயிர் சாத்துக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா உருளக்கெழங்கு ரொம்ப டேஸ்டாக கிரிஸ்பியாக நல்லாயிருக்கும் உருளக்கெழங்கு செய்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு உருளக்கெழங்க வந்து தனியாக எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு உருளக்கெழங்க வந்து பொடி பொடி பொடியாக கட் பண்ணி வெங்காயம் தக்காளி இதனா பத்து பச்சை மிளகாய் மூணுத்தையும் தனியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சு வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பில நறுக்கி வச்ச கருவேப்பிலலாம் போட்டுக்கிட்டு உருளக்கெழங்க நறுக்கி வச்சுருக்கறத எடுத்து தவாவில போட்டு நல்லா வதக்கிவிட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக காரம் நம்புளுக்கு எந்தளவுக்கு தேவை காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அது வெந்துருக்கானு பார்த்துட்டு நல்லா கொதிக்கவிட்டு நல்லா கிண்டிவிட்டுகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காதளவுக்கு கிண்டிவிட்டு அதை இறக்குனா அது ஒரு டேஸ்டாயிருக்கும் தயிர் சாத்துக்கு உருளக்கெழங்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராயிருக்கும் அதோடு சாதம் வடிக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வடிக்காமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்போ சமைக்கும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து கரித்துணி வச்சுப்போம் அதுக்கு துணி எப்போதும் சுடாதளவுக்கு கிடுக்கி துணியெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வச்சுப்போம் அது மாதிரி பால் காய்ச்சும் போதெல்லாம் வந்து பால் பொங்காமல் இருக்கறதுக்கு சிம்லேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் நான் விரும்பி அதை சமைப்பேன்